எங்க ஊரில் ஜாதியும் இல்லை பிராமணர் இருக்கிறாங்க அப்புறோம் ஒக்கலி கவுண்டரு இருக்கிறாங்க அப்புறம் சொல்லுவாங்க அப்புறம் வளையாருன்னு சொல்லுவாங்க எங்க வீ எங்கள் பக்கத்தில் நாலு இது இருக்குது அது ப பேசுவது தமிழ் பேசுவாங்க கன்னடம் பேசுவாங்க அவன் அப்புறம் இங்கே பா படித்த பசங்களும் இ தி தேவையான இங்கிலீஷும் பேசுவ பேசுவாங்க பக்கத்தில்